பி டி உஷானால் நம்ம எல்லோருக்கும் நினைவுக்கு வரது என்னென்னா அவங்க ஒரு தடகளை வீராங்கனையா இருப்பாங்க தடகளை வீராங்கனை அவங்க அற்புதமான விளையாட்டு வீராங்கனையுங்கூட அவங்க கேரளா அந்த நாட்டில் கேரளாங்கின்ற இடத்துல பிறந்தவங்க அவங்க வந்து ந நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் இதுலெலாம் நிறைய வெள்ளிப்பதக்கங்களை வென்றுருக்காங்க அதேமாதிரி நானூறு மீட்டர் ஒட்டப்பந்தயத்துலலாம் அவங்க வந்து தங்கப் பதக்கம் வென்றுருக்காங்க அவங்களோட முழு கவனம் ஃபுல்லாவே நாம் ஒரு தடகளை வீராங்கனை அப்படிங்கிறது தான் அவங்க மைண்டு ஃபுல்லாவே இருந்துச்சி இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம இந் இந்த தடகள இது மட்டும் தான் நம்ம வாழ்க்கைத்துணை அப்படின்னு நினச்சிட்ருந்தாங்க இருபத்தெட்டு வயசுக்கு மேலே அவங்க திருமணம் செஞ்சாங்க திருமணம் செய்து மூணு மூன்று வருடம் வரைக்கும் அவங்க வந்து எந்த ஒரு விளையாட்டுக்கும் போகவே இல்லை ஆனால் அவங்க கணவரோடய வந்து ஊக்கத்தாலையும் அவங்க ஒத்துழைச்சதுனாலேயும் அவங்க இவங்களுக்கு வந்து ரொம்ப நீ நீ வந்து பழைய மாதிரியே இரு அப்படின்னு சொன்ன ஒரு ஊக்கம் கொடுத்தாங்க அந்த கொடுத்ததுனால அவங்க திரும்பியும் பழைய மாதிரியே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய நாட்டுக்கு போய் தேசிய அளவுலெலாம் தங்கப் பதக்கம் வென்றுருக்காங்க அதுமாதிரி வெள்ளிப்பதக்கமும் நிறைய வென்றுருக்காங்க இவங்க வந்து போனால் ஒரு பத்து பெண் வீராங்கனை வெ விளையாடக்கூடிய இடத்துல கூட இவங்க ஒருவர் மட்டும் சிறந்த வீராங்கனி அப்படிங்கிறது ஒரு பேர் எடுத்துருக்காங்க தட தடகள போட்டியில் அரசி அப்படின்னு இவங்கள தான் சொல்லுவாங்க அதேமாதிரி முற்பத்தி ஆறு வயசில் தனக்கு அதிகமான கால்வலி ஏற்பட்டதாலையும் விளையாட முடியாத காரணத்தாலையும் அவங்களே வந்து நான் ஓய்வு பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க ரொம்ப விளையாண்டதுனாலையும் அவங்க தசையில் எதோக இதாகி அவங்க வந்து என்னால் முடியிலை நான் இனிமேல் ஓய்வு பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முற்பத்தி ஆறு வயசில் ஓய்வு பெற்றுட்டாங்க அவங்க என்னென்ன ஊக்குவிச்சா க திருமணத்திற்கு பிறகு வந்து குடும்பம் வாழ்க்கை அப்படின்னு இல்லாமல் தான் கணவர் அவங்களுக்கு சரியான கணவர் அமைஞ்சதுனால் அவங்க ஊக்குவிச்சாங்க அதேமாதிரி ஒவ்வொரு பெண்ணுக்கும் மனைவியோடய ஆசையையும் அவுங்களோட உணர்வுகளையும் புரிஞ்சிக்கின்ற மாதிரி ஒரு கணவர் கிடச்சி அது மூலிமா அவங்க வெற்றிப் பெர்றது சிறந்த வெற்றி அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன்